சொல்லிட்டிங்களா தோட்ட செடியில் வந்துங்க ஒரு பப்பாளி மரம் வெச்சிருக்கிறோம் அது கொஞ்சம் இதானா பறிச்சி சாப்பிடுவோம் அப்புறம் வந்துங்க ஒரு எலும்பிச்சஞ்செடி இருக்கு அது கொஞ்சம் பழுத்துதுனா அதை பறிச்சி சாப்பிடுவோம் சாப்பாடாவும் கிளருவோம் அப்புறம் வந்துங்க கொய்யா செடி வெச்சிருக்கிறேங்க அது பழுத்ததுனா சாப்பிடுவோம் எல்லாத்துக்கும் கொடுப்போம் எல்லா இதுவும் இந்த மாதிரி ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன செடிகள் வெச்சு இப்படி பராமரித்து பார்த்திட்ருக்கறங்க அப்புறம் வந்து இது பூச்செடி எல்லாம் வெச்சிருக்கிறோம் அப்புறம் வந்துங்க சப்போட்டா செடி வெச்சிருக்கிறோம் அது வந்தாலும் எல்லா நாங்களும் பறிச்சி கொஞ்சம் சாப்பிடுவோம் இருக்கிறவிங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுப்போம் எல்லாமே வந்து கொடுப்போங்க வாங்கிகிட்டு போவாங்க சாப்பிடுவாங்க இது தாங்க எங்கள் வீட்லேயே இருக்கு வேறயெல்லாம் ஒன்றும் இல்லை ம்